நாட்டிலுள்ள மருத்துவமனை சேவைகள் பற்றி சொல்லணும்னா இங்கே வந்து மருத்துவமனைகள் வந்து ரொம்ப நம்ப போனோம்னா ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க ரொம்ப இதாக இதாக பேசுவாங்க நம்பளை எதோ ஒரு காய்ச்சல்னாலும் போனோம்னா ரொம்ப இதாக பேசுவாங்க கோவிட் பற்றின்னா கோவிட் வந்து பாப்பா டெலிவரி ஆகி பாப்பா டெலிவரி ஆகி இருந்தேன் இருந்தேன் அம்மா வீட்டில் இருந்தேன் அப்போ ரொம்ப இதாக இருந்துது பிள்ளைங்களுக்கு ஒரு தடுப்பூசி போடுறதுக்குள்ள அவ்வளோ இதாக இருந்துச்சு ரொம்ப செக் பண்ணி மாஸ்க் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துது வெளில கூட போக முடியாத அளவுக்கு இருந்துது அங்கே அங்கே ரொம்ப வந்து இதாக இருந்துது வெளியில போக கூடாது ஒரு கடைகளில் ஒரு மெடிக்கலில் ஒரு மாத்தரை வாங்கினாலும் கூட ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தான் வாங்க வேண்டியதாக இருந்தது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு எதோ தடுப்பூசி போட்டு ரொம்ப கஸ்டமாக இருந்தது அந்த தொற்று வந்துவிடக்கூடாது சொல்லி ரொம்ப கட்டுப்பாடாகவே இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டெலிவரி ஆகி ரெண்டு மூன் மூணு மாத குலந்த வீட்லயே வீட்லையே தான் உள்ள இருந்தோம் வெளியில கடைகளுக்கு எங்கேயுமே போக முடியலை ஒரு பழம் வாங்குறதோ ஒரு எதுவும் ஒரு கடையில போய் எதுவும் வாங்குறதோ எதுவுமே கிடையாது எதுவுமே வாங்க போகறது கூட கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கு சிரப்பு வாங்குறதோ ஒரு சத்து சிரப்போ ஒரு காய்ச்சல் சிரப்போ எதுவும் வாங்குறதுக்கு கூட போக முடியாத அளவுக்கு இருந்துது சின்ன பிள்ளையலுங்க எங்கேயுமே போகவே முடியலை நாங்களுமே எங்கேயுமே போக முடிய வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் வேலை வெட்டிகளுக்கு போக முடியாமல் அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் பைசா இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துது அவ்ளோ எல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மருத்துவ மருத்துவமனைக்கு போனாலுமே அவ்வளோவா இது பண்ண மாட்டிக்காங்க நம்பளை எதாவது தொட்டால் கூட இது கூட சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தொட்டால் கூட ரொம்ப கை கழுவி ரொம்ப கை கழுவுறது மாதிரி ரொம்ப இதாக இப்போ நம்பளை பா நம்ப தொட்டால் கூட உடனே கொண்டு போய் கையை கழுவுறது அந்த மாதிரிலாம் பண் பண்ணுறாங்க அதெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது அட விட மருத்துவமனை செவிலியர்கள் பற்றி சொல்லனுன்னா ரொம்ப முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப இதாக இருக்காங்க இப்போ வந்து அவ்வளோவா ஒன்றும் இல்லை முன்னாடி எல்லாம் இந்த கோவி தோ தொற்றுனால ரொம்ப இதாக ஸ்ரிட்டாக இருந்தாங்க இப்போ வந்து அவ்வளோவா இல்லை எப்போவும் போல் நார்மல்லாக இருந்த மாதிரி இருக்காங்க நார்மலாக இருக்காங்க எப்போவும் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க இந்த கோவிட் தொற்றுனால ரொம்ப இதாக பார்த்துட்டு பார்த்தாங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக பார்த்தாங்க பார்க்குற கூட ரொம்ப கஷ்டம் பட்டு தான் பார்த்தாங்க இப்போ இப்போ பரவாயில்ல இப்போ எப்போவும் போல் நார்மலாக இந்த மாதிரி பார்க்குறாங்க எங்களை பார்க்குறது கிக்குறது அந்த மாதிரி பார்க்குறாங்க இருந்தாலும் கோவிட் தொற்றுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டோம் ஆமாம் அந்த மாதிரிலாம் நாங்கள் இருந்தோம் இப்போ பரவாயில்ல முன்னாடி விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா பார்க்குறாங்க மருத்துவமனையில